ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு டீ கடை ஆரமிக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடன்ன ஒரு டீ கடையை போட்டுறக்கூடாது ஃபஸ்ட் எடுத்தோடன்ன ஒரு ஆறு மாசம் வந்து வேற எதோ ஒரு டீ கடை ஒரு நல்லா வந்து போயிட்ருக்க ஒரு நல்லா வந்து வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒரு டீ கடையில போய்ட்டு நீங்கள் போய் அந்த இடத்துல ஒரு வேலை பார்க்கணும் சின்ன எதோ ஒரு வேலை பார்க்கணும் அந்த டீ கடை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்ருக்குது எவ்வளோ வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க எப்படி எல்லாம் வந்து அந்த டீ கடையை வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க எவ்வளோ செலவாகுது எவ்வளோ வந்து நஷ்டம் வருது ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து அதில் லாபம் எடுக்கிறாங்க எத்தனை ஆள் பு எத்தனை ஆள் வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறமாக வந்து அந்த பொருள்லாம் எங்கே இருந்து வருது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆறு மாசம் வந்து அந்த இடத்துல வந்து கற்றுக்கணும் ஒரு ஆறு மாசம் கற்று ஒரு து புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழிலை வந்து முழுசாக கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது எந்த இடத்துல போடணும் ஒவ்வொரு இடத்த பொறுத்து தான் அந்த தொழில் வந்து நல்லா வந்து லாபம் கிடைக்குமா கிடைக்கா தான் முடிவு பண்ணுறதே அந்த எடம் தான் அந்த எடம் எங்கள் இடத்துல வாங்கணும் அப்படின் சொல்லிட்டு நிறைய விஷியம் வந்து தொழிலை பொறுத்த அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்குறத்துக்கு முன்னாடி வந்து நம்மள்ட்ட ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் வந்து தொழில் தொடங்கணும்னு இல்லை ஒரு சின்ன ஒரு போ எடத் ரெண்டாயிரம் மூணாயிரத்தை வச்சி கூட அந்த தொழிலை வந்து தொடங்கலாம் நம்மள்கிட்ட இருக்கிற வ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே போதும் நம்மளால முடியும் அப்படின் நினச்சி அவங்க பண்ணணுனா அப்படின்னாலே முடிச்சிக்க மு முடிக்க முடியும் ஒரு தொழிலை ஆரமிச்சு அதில் வந்து நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போக முடியும் அதனால வந்து பெரிய தொகை தான் வேணும் அப்படின் சொல்லிடலாம் நினைக்க வேண்டாம் அப்படி சின்ன தொகையை வச்சி கூட ஒரு பெரிய லெவல்ல வந்து நம்ம வந்து கெயின் ஆகலாம் ஓ ரொம்ப வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் எடுத்தவொடன்ன அதோடய முன் அனுபவம் வேணும் அந்த தொழிலை எப்படி எல்லாம் வந்து நம்ம ஆரமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷ்யம் வந்து நம்மக்குள்ள இருக்கணும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் வந்து அந்த தொழிலை வந்து ஆரமிக்கணும் எடுத்தவொடன்னே அதில் வந்து லாபம் வரல அப்படின் சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்க கு யோசிக்காம ஒரு தொலைநோக்கு பார்வையோட அப்புறமா தான் வந்து பணத்தை ஈட்டு எடுக்க முடியும் அப்படின் நினச்சி தான் நம்ம வந்து ஒரு தொழில ஹோ தொழிலை நினச்சி உள்ள இறங்க முடியும் அதில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது நிறைய வந்து லாபம் நன்மைகளும் இருக்குது இது தான் வந்து ஒரு தொழிலை தொடங்குவதுக்கான முறைகளும் அதுக்கப்புறமாவது மூலதனமும் வந்து பெரிய மூலதனம் எல்லாம் வச்சி தான் பண்ண வேணா சின்ன மூலதனத்தை வச்சி கூட பெரிய அளவில் சாதிச்சவங்க இங்கே நிறைய பேரிருக்காங்க அப்படி கூட பண்ணலாம் தேங்க்யூ